பதனஞ்சு ஃபிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு